இப்போ வந்து உலகம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம்மளே இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டுருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலலாம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலா நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து மீட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம நேரில் போய் பார்க்கணும் இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணுறது இப்போல்லாம் நம்மளுடைய மொபைலோடய நம்ம வீடியோ கால்ஸ் மூலிமாவே நம்ம என்ன பண்ணிக்கிலான்னா அவங்கள பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் எந்த மூலையில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தும் யார்கிட்ட வேணுணாலும் நம்ம வந்து நல்லா வந்து பேசிக்கலாம் பழகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து இப்போ நல்லாவே நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு இது வந்து ஒரு சைடில் வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட இன்னொரு சைடில் வந்து பார்த்தோம்னா இது நமக்கு வந்து மைனஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லோருமே வந்து இதை வந்து நல்ல விதத்தில் வந்து பயன்படுத்திக்கிறது கிடையவே கிடையாது இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒன்று வச்சிக்கிட்டே வந்து நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னுடைய பார்வையாக இருக்குது உலகம் வந்து முன்னாடிக்கு இப்போ ரொம்ப மாறிட்டு அதில் நிறையா அட்வான்ஸாக நிறைய டெக்னாலஜிஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சி ஆனாலும் கூட அழிஞ்சி போகிற ஒரு விஷியமாக வந்து ஹியுமேனிட்டி மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒன்று வந்து இப்போ மை இந்த எந்த மக்கள்கிட்டையுமே இருக்கிறதே கிடையவே கிடையாது எந்த ஒரு சக உயிரையும் வந்து மதிக்கிறது கிடையாது ய ஒரு பெண்களோ பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இல்லாமல் போயிட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பெண்கள் பெண்கள்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கூட வந்து என்ன அப்படின்னா நிறைய ஆபத்துலாம் வந்து அவங்களுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு சரியான வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சின்ன வயசில் இருந்தே வந்து நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேஸிக்கான ஒரு எஜுகேஷன் அது என்ன அப்படின்னா ஸ்கூல்லேயோ வீட்லேயோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ச ஒரு பெண் குழந்தையா இருந்தா நீ இப்படி தான் உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொடுக்கறதும் கிடையாது ஒரு ஆண் குழந்தைக்கி ஒரு பெண் குழந்தைய வந்து நீ இப்படி தான் பாதுகாக்கணும் ஒன்று நீயும் இப்படி தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாம் நம்மளுடைய மொபைல் ஃபோன் கம்பியூட்டர்ஸ் லேப்டாப் இதுலையே தான் வந்து அவங்களுடைய மொத்த பொழுதுபோக்கும் போயிட்டுறதுனால சக மனுஷங்களோடய பழகிறது கிடையாது இது வந்து அவங்களுக்கு வந்து எம் எந் ஏ மத்தவங்களோடய உணர்ச்சியை வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கி அவங்க போகிறதுனால அவங்களோடைய தேவைகளை மட்டும் இல்லை ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு உலகமாக தான் வந்து இப்போ வந்து உலகம் வந்து மாறிட்டு இருக்குது என்ன தான் வந்து விஞ்ஞானம் வளர்ந்தாலும் சரி அறிவியலில் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமக்கு இங்கே கிடச்சாலுமே கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதை வந்து நம்ம ஒரு தேவைக்கு பயன்படுத்தாமல் நம்மளுடைய அத்தியாவசியத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு நாலேஜ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் கிடையாது குழந்தைங்களுக்கும் கிடையாது ஏன்னா நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான எல்லா விஷியமும் அதில் கிடச்சிருது ஆனால் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய அவங்களுக்கு உடம்பு சரி இல்லைன்னா வந்து அதை பற்றி கேர் பண்ணுறதோ வா அவங்களோட உணர்ச்சியை வந்து புரிஞ்சிக்கிறதும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து சுயநலமாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து உலகம் வந்து இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அந்தளவுக்கு விஞ்ஞானம் அறிவியல் எதுவும் நமக்கு டெவலப் ஆகாமல் இருந்தாலும் கூட ஒருத்தவங்களுக்கு வந்து நமக்கு முன்பின் தெரியாதவங்க வந்து உடம் ச ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள வந்து ஆ ஹாஸ்பிடலில் வந்து அட்மிட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற மயங்கி விழுந்தால் கூட அவங்களுக்கு தண்ணி கொடுக்க அந்த மாதிரி சில மனிதாபிமானம் அந்த குணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சி ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்லாம் வந்து ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு ஆக்சிரென்ட்டே ஆகிட்டு அடிபட்டுச்சி அப்படின்னாலுமே கூட அவங்க எப்படி போயிடுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபோனை இந்த வந்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நமக்கு லைக்ஸ் வரும் அந்த அந்த மாதிரி ஒரு மைண்ட்செட்டில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோ இல்லை எல்லாருக்கும் அந்த ஒரு தாட் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து எந்தளவுக்கு வந்து உலகம் வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து யூகிக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் வச்சி வந்து முடிவு பண்ணக்கூடாது நம்ம வந்து உலகத்தில் இருக்கற எல்லா மக்களும் வச்சுமே தான் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல வந்து நாலு பேர் சரியாக இருந்தாங்க அப்படின்னா அது வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது பத்து பேர் வந்து பத்து பேரும் சரியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒம்பது பேராச்சும் சரியாக இருந்தால் மட்டும் தான் அது வந்து சரியான ஒரு கூட்டம் சரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரும் இப்போ வந்து உலகத்தில் இருக்கற எல்லோருமே நல்லாயிருக்கு வள ஏ நா ஆஃப்ரிக்காங்கின்ற ஒரு கா கண்டம் இருக்குது அதில் வந்து பல மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதெல்லாம் இருக்கிறப்ப எப்படி வந்து உலகம் வந்து நல்ல முறையில் வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதை யூகிக்க முடியாது அது மட்டும் இல்லாம கூட இந்தியாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்களுள் வந்து சா சாப்பாடு உண தங்கிறத்துக்கு இடோம் ஒரு சரியான குடிநீர் கூட தமிழ்நாட்லேயுமே கூட சரியான ஒரு குடிநீர் வசதி இல்லாத கிராமங்கள்லாம் நிறையா இருக்குது அது எல்லாம் நம்ம வந்து நம்ம இது பண்ணிணா மட்டும் தான் நம்மளுடைய இந்தியா வந்து நல்லா வல்லரசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாக்கே இவ்வளோ சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே வந்து நம்ம எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ட ஒரு சில ம கண்ட்ரிஸை மட்டும் வச்சி நம்ம முடிவு பண்ணக்கூடாது உலகத்தில் இருக்கற எல்லா கண்ட்ரிஸையும் வச்சி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும் என்னோடய பார்வையில் வந்து உலகம் வந்து மாறி இருக்குது ஆனால் உலகம் சரியாக மாறி இருக்கான்னு கேட்டால் உலகம் சரியாக மாற இல்லை உலகம் வந்து எல்லாம் அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுற சுயநலமான ஒரு உலகமாக தான் இருக்குது மற்றவங்களுடைய உணர்ச்சிகளையும் மற்றவங்களுடைய எந்த ஒரு சுக துக்கங்கள வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நேரமும் மற்றவங்களுக்கு நம்ம நம்மளுடைய பேரன்ட்ஸ்கே நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுயநலமான உலகத்தில் தான் வந்து நம்ம இப்போ இருக்கோம் உலகம் வளர்ந்துருக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கு ஆனால் அது எல்லாம் இந்த சரியான முறையில் இருக்கான்னா இல்லவே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து